இந்தியாவில் விளையாட்டுகள்னு எடுத்துகிட்டீங்கன்னா எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதாவது ரிங் பால் வாலிபால் கபடி கபடி போட்டி அது வந்து இப்போ செஸ் போட் செஸ் கேரம் போர்டு அப்படின்ட்டு ஒரு இது விளையாட்டு இருக்குது இன்னொன்னு என்னது கிரிக்கெட் மேட்ச் அது நடத்துகிறாங்க அதில் வந்து இந்த இதில் இந்த அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேசத்தில் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ப பசங்கலாம் நிறையா பேர் புதுசு புதுசாக எடுத்து விளையாடுறத்துக்கு கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்புறம் ட்ரைனிங் கொடுத்து விளையாட வைக்க போகும் போது பசங்கள் அதில் யார் எந்த பசங்கள் நல்லா ட்ரைனிங்காக செலெக்சன் ஆகி அவனோல எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த பையன்களை தான் கிரிக்கெட் மேட்ச்சில் அங்கீகரிக்க கிரிக்கெட் மேட்ச் ஆட சொல்கிறாங்க அந்த விளையாட்டு தான் சர்வதேசத்தில் எல்லா நாட்டுகள்லையுமே கிரிக்கெட்டை ஆடு ஆடுவதற்காக எடுத்திருக்குறாங்க அதில் மெயின் கிரிக்கெட் தான் நமக்கு வந்து முக்கியமாக தெரியுது